டெக்னாலஜி வளர்ந்துச்சுனால தமிழ் மொழி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு இப்போது எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் நம்ம தமிழ் ஆப்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் நம்ம யூஸ் பண்ணுறதும் நல்லா வெரி ஈஸி ஆகிருச்சு மொபைல் ஆப்பில் இருந்து ட்ராவல் ஆப் முடிய தமிழ் மொழி நல்லா இருக்குது கூகுள்லேயும் இப்போ தமிழ் ட்ரான்ஸ்லேட் எல்லாமே குடுத்துருக்காங்க இதனால் இங்கிலிஷ் தெரியாதவங்களுக்கும் தமிழ் யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது இதனால் தமிழனோட வளர்ச்சி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதோட மக்களும் இப்போ எந்த ஒரு இத பற்றியும் கவலைப்படாமல் யூஸ் பண்ணுறாங்க தேங்க் யூ